கோயில் மாட்டுக்கு வந்து ஏதோ கீரை வகைங்கள் வேறு எல்லாத்தையும் கொடுப்பாங்க அது பாரம்பரிய இது பிரகாரம் வந்து அகத்தி கொடுக்க கீரை கொடுக்கறது வழக்கம் ஆனால் இன்னும் அந்த அகத்தி கீரை கொடுக்கும்போது நான் பார்த்தது கிடையாது ஆக அது மரபாக தான் நடந்துன்னு இருக்குது இப்பவும் நடக்கும் கோயிலுங்களில் எல்லா கோயில்லேயும் எங்கள் கிராமத்துங்களில் கோயில் மாடுன்னு எதுவும் இல்லை